ஒன்று பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலு மூணு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறு மூணு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினைஞ்சி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு